மீன் பிடிக்க போகும்போதது வ தூண்டில் எடுத்துகிட்டு போனம்னால் புழு எடுத்துகிட்டு போவோம் புழு புல்லு குட்டி குட்டி தவளையெல்லாம் புழு மண்புழு கிடைக்கலனா குட்டி குட்டி தவளைங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முள்ளில் கோர்த்துவுட்டு மீன் பிடிச்சிருக்கோம் அந்த அனுபவம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவோடய பழைய புடவைங்க எடுத்துகிட்டு போயிட்டு அதில் மீன் பிடிச்சி அந்த மாதிரி விளாட்டு விளாண்ட்ருக்கோம் அப்பறம் எங்களோடய ஷாலு எடுத்துகிட்டு போவோம் ஃப்ரெண்ஷுங்க நாங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் எடுத்துகிட்டு போயிட்டு ஷாலு எடுத்துகிட்டு போயி மீன் பிடிச்சிட்டு அங்கேயே மதியத்துக்கும் சாப்பாடும் எடுத்துகிட்டு போய்டுவோம் சாப்பிடுட்டு பகல் ஃபுல்லும் தண்ணீர்ல விளாட்டோனா ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் போயிட்டு வந்து அம்மா அப்பாகிட்ட திட்டு வாங்குவோம் அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு